ஹலோ நாங்கள் ராஜேஷோட அப்பா தானே நீங்கள் நாங்கள் ஸ்கூல்லேருந்து கால் பண்ணுறோம் சார் ஒன்றுல்ல சார் லாஸ்ட்டாக போன மாதத்துல ஒரு மன்த்லி டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணோம் ஆமாம் சார் அந்த மார்க் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் பையன் ஒரு ரெண்டு சப்ஜெக்ட்டில் ரொம்ப மார்க்கு கு குறைவாக எடுத்துருக்காங்க மேக்ஸுலையும் இங்கிலீஷ்லையும் ரொம்ப கம்மியாக எடுத்துருக்காங்க சார் சோசியல் சயின்ஸ்ஸு தமிழ் ச சயின்ஸ்லாம் ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா மார்க் எடுக்குறாங்க ஆனால் இங்கிலீஸும் ஒன்று மேக்ஸும் உங்கள் பையனுக்கு கொஞ்சம் வரல இங்கே கிளாஸில் அந்த ரெண்டு கிளாஸ்லயுமே கொஞ்சம் டல்லாக தான் கவனிக்குறாங்க வீட்டில் எப்படி சார் க படிக்கிறாங்க படிக்கிறாங்களா இல்லைங்களா ஓகே சார் வீட்டில் கொஞ்சம் டெய்லி நீங்கள் சொல்லிக் கொடுங்க முடிஞ்சா பக்கத்தில் எதாவது டியூஷன் இருந்தால் கொஞ்சம் அனுப்பிச்சுவிடுங்க அப்படி இல்லைன்னா நாங்கள் ஸ்கூல்லையே ஸ்பெஷல் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறோம் இல்லைங்களா ஸ்கூல் முடிஞ்ச உடனே ஈவினிங் டைம்மில் ஒரு நால்ரைலருந்து அஞ்சரை ஆறு மணி வரைக்கும் ஸ்பெஷல் கிளாஸ் கண்டெக்ட் பண்ணுறோம் அப்படி இல்லைன்னா நாங்களே வந்து அந்த இங்கிலீஷ் மேடமும் மேக்ஸ் சாரும் மேக்ஸ்க்கு டியூஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க அவங்க பர்ட்டிகுலராக அவங்கள்ட்ட டியூஷனுக்கு நீங்கள் அனுப்ச்சுவிட்டாலும் சரி அப்படி இல்லைன்னா எங்கள் ஸ்கூல்லையே கண்டக்ட் பண்ணுற அந்த ஸ்பெஷல் கிளாஸில் நீங்கள் அனுப்பிச்சுவுட்டாலும் சரி ஒன்று இங்கே அனுப்ச்சுவிடுங்க அப்படியும் இல்லைன்னா நீங்கள் வீட்டில் உட்கார வச்சு உங்கள் இதுலையே அங்கேயே உட்கார வச்சு நீங்களே சொல்லி கொடுங்க உங்கள் பையன்கிட்ட ஒன்று ஃபோன் கீன்னு ஏதுவும் கொடுக்காம கொஞ்சம் கேம்லாம் விளையாட விடாம கொஞ்சம் கண்டக்ட் பண்ணுறதுல படிக்க சொல்லுங்கள் இந்த இதில் வந்து ரெண்டு சப்ஜெக்ட்டில் கொஞ்சம் அவன் வீக்காக இருக்காங்க இப்படியே போயிட்டுருந்தாங்கன்னா கொஞ்சம் பாஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக போய்டும் சார் ஓகே சார் இங்கே கிளாஸ்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் கவனிக்கிறான் படிக்கிறது கவனிக்கிறதுலாம் கொஞ்சம் நல்லா தான் கவனிக்கிறாங்க பட் இந்த ரெண்டு சப்ஜெக்ட்லையும் கொஞ்சம் டல்லாக இருக்கிறது தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கிலீஷு கொஞ்சம் நார்மலாக யாரும் நம்ம தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் இருந்தால் தான் இங்கிலீஷ் கொஞ்சம் வரது கொஞ்சம் கஷ்டம் தான் மேக்ஸும் கொஞ்சம் வராமல் இருக்கிறது கஷ்டம் அது இப்போயே பிக்கப் பண்ணி படிச்சால் படிச்சிடலாம் ஒன்றும் வராத சப்ஜெக்ட் எதுவும் கிடையாது டியூஷனுக்கு அனுப்பிச்சுவிடுங்க ஒன்று அங்கேயே ஒன்று டியூஷன் வைங்க அப்படி இல்லைன்னா ஸ்கூலுக்கு அனுப்ச்சுவிடுங்க முடிஞ்சால் ஃபிரீயாக இருக்கும்போது ஸ்கூலில் வந்து பாருங்கள் ஓகே சார் நன்றி சார் தேங்க் யூ